வே விளையாட்டுகள் அப்படின்னு பார்த்தோம்னா நிறையாருக்கு ஜல்லி ஜல்லிக்கட்டு பார்த்தோம்னா நம்ம பொங்கலப்போ எல்லாேருமே சேர்ந்து ஒன்றா விளையாடுவோம் அதில் வந்து ஆம்பளைங்கள் மட்டும் தான் விளையாடுவாங்க இருந்தாலும் அதில் நிறையா காளைகளெலாம் வைச்சு நம்ம வீட்டு வீரத்தை ஒவ்வொருத்தரோட வீரத்தையும் அதில் காமித்து வின் பண்ணிவிட்டு வருவாங்க அதுக்கு அப்புறம் சேவல் சண்டையெல்லாம் பார்த்தோம்னா கிராமப்புறங்களில் நடக்கும் இது கிராமத்தில் மட்டும்தான் நடக்கும் மேக்ஸிமம் அந்த ஒவ்வொரு சே ரெண்டு சேவலை மோத விட்டு அதில் எது வின் பண்ணுதுன்னு பார்த்து அவங்களுக்கு அதில் ஒரு ஆனந்தம் கிடைக்கும் அது ஒரு சிறப்பான விளையாட்டுன்னு நினைக்கிறேன் அது இப்போ கொஞ்சம் அழிஞ்சு வரும் அந்த மாதிரி ஒரு விளையாட்டாக கூட இருக்குது அதுக்கு அப்புறம் கபடி அதெல்லாம் பார்த்தோம்னா இதுவும் ஆண்கள் பெண்கள் இரு ரெண்டு பேருமே சேர்ந்து விளையாடுறாங்க அதுக்கான இதெல்லாம் நிறையா இப்போது டெவலப் பண்ணிகிட்ருக்காங்க கபடி வந்து வ வெ விளையாண்டு நிறையா இதுக்கு சேம்பியன்ஷிப்யெலாம் வாங்கியிருக்காங்க இப்போ வந்து நேஷனல் லெவலில் கூட அது விளையாடுறாங்க அது வந்து ஒரு நல்ல விளையாட்டு